கிராமத்தில் உள்ள முதியவர்கள் எல்லாருமே படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் நம்ம சொல்ல படுறோம் முறையாக எல்லாரும் உணவு கரெக்டாக எல்லாரும் கரெக்டான நேரங்களுக்கு சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதனால படுத்த படுக்கையை நம்ம வராமல் தடுக்கலாம் அதனால் பல்வேறு காரணங்களால் உடல் நலம் பாதிக்கப்படும் உடல் நலம் சோர்வு அடையும் இப்போலாம் உறுப்புகள்னால் பாதிப்பு ஏற்படுகிறதுனால படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது காரணமாக நம்ம நம்ம உடல் நிலையை ஒழுங்காக எக்சஸைஸ் பண்ணி முறையாக தியானம் பண்ணி நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக்கிட்டம்னால் அந்த படுத்த படுக்கையை தவிர்த்துக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே எல்லாம் நல்லா கவனிச்சிக்குவாங்க படுக்கைக்கான காரணத்தை அவி உணர்ந்து அவள நல்லா கவனிச்சி அரவனைச்சி அவர்களை நல்ல படியாக கவனிச்சி உணவு கரெக்டான நேரத்தில் கொடுத்து அவகள கவனித்து கொள்கிறதுனால படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களுக்கு உதவுவாங்க மற்ற உறுப்பினர்களும் வந்து அவள பார்த்துக்குறதுக்கு உறுப்பினர்களையும் கவனிக்கிறதுக்கும் அவர்கள் மகன் மகள் எல்லாருமே வந்து பார்த்து அந்த படுக்கை படுக்கையாக இருக்கிற முதியோர்களை நல்ல படியாக கவனிச்சி கொள்கிறதுனால சில உறுப்புக்களை செயலிழக்காமல் அவகள பாதுகாத்து நல்லபடியாக வச்சிக்கிறாங்க அதனால் படுத்த படுக்கை நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் நம்ம கவனிக்குறனால எல்லாமே முறையாக கத்துக்கிறனால நம்ம உடல் நிலையை ஆரோக்கியமாக வச்சிக்கிறதுனால நிறையா பேர்த்துக்கு சில பிரச்சனை இல்லாமல் நல்ல படியாக வாழலாம் படுத்த படுக்கை தவிர்க்கிறதுக்கு நம்ம கரெக்டாக உணவு சாப்பிடுறது முறையான நேரங்கள்ல எக்சஸைஸ் பண்ணுறது முறையான நேரங்கள்ல தூங்குகிறது இந்த வழிமுறைகளை எல்லாரும் பின்பற்றுனோம்னா அந்த படுத்த படுக்கை இருப்பதற்க்கு நம்ம தவிர்த்துக்கலாம் உறுப்பினர்களும் அவர்களை கவனித்து கொள்பவர்களுக்கு சில காரணத்தினால எல்லாருமே நல்ல படியாக வந்து கவனிக்கிறதுனால எல்லாரும் நலமாக வந்து கவனிக்கிறதுனால அதை தடுத்து நல்ல படியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி வந்து வந்து சேரும்